ஹலோ சார் நான் திருவாரூரிலிருந்து பேசுகிறேன் சார் நீங்கள் ஈஸ்வரி டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களே அவங்க தானே சார் பேசுகிறது ஒன்றுல்ல சார் இந்த மந்த் ஏழாம் தேதி நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒம்பது பேர் இங்கே திருவாரூர்லேருந்து கங்கைகொண்ட சோழபுரம் போகிறோம் சார் அதுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு ஒம்பது பேர் போகிற மாதிரி கார் வேணும் சார் ஏசி பிளஸ் நான் ஏசி ரெண்டத்துக்குமே சேர்த்து அமௌண்ட் சொல்லுங்கள் சார் ஏசி வந்துட்டு டூ ஹன்ரட் நான் ஏசி ஃபிஃப்டியா ஓகே சார் பெர் கிலோமீட்டருக்கும் அப்படியே அமௌண்ட் சொல்லுங்கள் சார் ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போது கிளம்பணும் எத்தனை மணிக்கு கிளம்பி இருந்தால் நீங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் சார் எங்களுக்கு வந்துட்டு ஏழாந்தேதி அன்னிக்கி பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜை பார்க்கணும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் சொல்லுங்கள் சார் அப்புறம் கிலோமீட்டருக்கும் சேர்த்து சொல்லுங்கள் சார் எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நாங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் எல்லாமே சேர்த்து சொல்லுங்கள் சார் கிலோமீட்டருக்கு ஒன் ஃபிஃப்டி வேணாம் சார் ஒரு ஹன்ரட் போட்டுக்கோங்க சார் ஏசிக்கு டூ ஹன்ரட் ஓகே சார் ஓகே சார் அப்புறம் என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர்கிட்ட பெரிய கோவிலுக்குப் பக்கத்தில் தேரெலாம் நிறையா நிற்கும்ல சார் அந்த தேர் நிற்கிற இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னால் நாங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ணிப்போம் சார் ஓகே சார் நீங்கள் எப்போது வருவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள் சார் அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்கள் கிளம்பி ரெடியாக இருப்போம் சார் ஓகே நான் இவங்ககிட்ட த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்பி ரெடியாக இருக்க சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபோரு இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கு வர சொல்லுங்கள் சார் அமௌண்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க சார் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் சார் ஏசி பிளஸ் கிலோமீட்டர் அப்புறம் டிராவல் டைம் எல்லாமே வந்துட்டு சேர்த்து சொல்லுங்கள் சார் அப்றம் உங்களோடய ஜீபே நம்பர் அப்றம் ஐடி எல்லாமே சொல்லுங்கள் சார் டிராவலிங் முடித்ததும் டோட்டல் அமௌண்ட்டும் நாங்கள் பே பண்ணிடறோம் சார் நீங்கள் உங்கள் டீட்டெய்ல்ஸ் பிளஸ் ஏசிக்கான அமௌண்டு அப்புறம் டிராவல் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தே சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் இந்த மாதம் ஏழாந்தேதி த்ரீ தேர்டிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சார் நீங்கள் வந்துட்டு காலையில் த்ரீ தேர்டிக்கு எங்களை பிக்கப் பண்ணிக்கோங்க சார் ஓகே சார் நாங்கள் டிராவல் முடிஞ்சதும் ஜீபே பண்ணிடறோம் சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்